நீங்கள் கேக்கிறீங்க நான் சொல்கிறேன் நான் வந்து ராஜா தோப்பு தான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா இருந்தது வந்து காக்கொரத்தப்பட்டி அங்கேருந்து எங்கள் ராஜதோப்புக்கு இட்டுனு வந்துட்டார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் வந்துட்டு தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க எங்கள் அப்பா இருக்கும் போது அஞ்சு வயசு எங்கள் அப்பா இறந்துட்டாரு நான் ஒரே பிள்ள எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க என் தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க அப்படி வளர்த்துட்டு இருக்கும் போது நான் படிக்க வைச்சாங்க படித்து நான் ஒரு அஞ்சு அப்படியே ஆறு ஏழு எட்டாவது பத்தாவது வரையும் போகிறதுக்கு போனே எட்டாவதோட நின்னுட்டேன் தாத்தா ஒரே ஆள் வேலை செய்யமுடில ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா சொத்து அப்படி இருக்கும் போது அப்புறம் கபடி சின்ன வயசுலேருந்து எருவு ஓட்டி அப்படியே சம்பாதிச்சி வீடு கட்டினேன் வீடு கட்டி ஒரு கிணறு ஒன்று வெட்டினேன் கிணறு வெட்டி பயிர் வச்சுனு இருந்தேன் நார்மல் பயிர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க எங்கள் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி முதல் பையன் பிறந்தான் ரெண்டாவது ஒரு பையன் பிறந்தான் ஒரு மொதல் பையன் பேரு தர்மராஜ் ரெண்டாவது பையன் பேர் தர்மராஜ் பேர் சின்னவன் ராமராஜ் பெரியவன் பானுன்ற பொண்ணு எனக்கு ஒன்று ஒரு பொண்ணு இப்போ என்னன்னா தர்மராஜிக்கு ராமராஜிக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் ரெண்டு பசங்களாயிடுச்சு பொண்ணு கொளத்தூரில் கட்டினேன் கொளத்தூரில் பொண்ணு கட்டினேன் பொண்ணு அவங்க ஆம்படையான் கூட சவுகரியமா இருக்கிறாங்க ரெண்டாவது பையன் அவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் அவனுக்கும் ஒரு பையன் பிறந்துருக்கான் பொண்ணு வந்து பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்துட்டேன் எங்கள் பொண்ணு பேர் பானு கட்டி கொடுத்து அதுக்கு மூணு பசங்களாயிடுச்சு நார்மலாக அவங்க அவங்களா நல்லா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நான் வந்து உள்ளூர்லேயே பொண்ணு எடுத்துக்குனேன் எங்கள் மாமனார் எங்கள் அமுதா என் பொண்டாட்டி பேர் உள்ளூர்லேயே கட்டிட்டேன் கட்டி கல்யாணம் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் என் பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் வேலையும் நல்ல வேலை செய்யணும் காதுக்கு எல்லாம் செஞ்சேன் ஒரு மெத்தை வீடு கட்டினேன் கட்டிட்டு அவனுக்கு சின்னவனுக்கு வீடு கட்டினேன் பெரியவனுக்கு ஒரு வீடு கட்டினேன் ரெண்டு வீட்டு மனை வாங்கி அது ரெண்டு பசங்களுக்கும் போட்டுருக்குறேன் பயிர் பச்சில வெச்சிருக்குறேன் எந்த ஒரு குறையும் இல்லை இது வரைக்கும் இதுக்கு மேலே கடவுள் செயல் நம்மளால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுமாதிரி பார்க்கும் போது ஏதோ என் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எந்த ஒரு கடன் காட்சி இல்லை பசங்களும் எல்லாம் நிறைவேற்றி நல்லபடியாக வெச்சிருக்கிறேன் நான் என் என் பேச்சை தட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும் என் பொண்ணும் அதுமாதிரி தான் என் வெச்சுனு படிக்க வைச்சேன் பொண்ணு பிளஸ் டூ வரையும் படிக்க வைச்சேன் காலேஜு வரையும் பசங்கள் ரெண்டு பேரும் போனாங்க படிப்பு நல்லா படிச்சுட்டு அவங்க அவங்க பொழைக்கிறாங்க நல்லா இதுவாக இருக்கிறாங்க எங்கள் வீட்டு அம்மா வேலைக்கு போகும் நானும் நாற்று எல்லா விவசாய வேலை பூரா எனக்கு எல்லாம் அத்துப்படி எங்கள் வீட்டு அம்மா வேலைக்கு போவாங்க சம்பாதிச்சி நாங்கள் எல்லாம் ஒரு ஆடு வெச்சுக்கிறோம் மாடு நாலு மாடு இருக்குது கறவை மாடு வெச்சுக்கின்னு பார்த்துக்கின்னு நாங்கள் எல்லாம் கும்பலாக தான் ஒன்னாக ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோம் எந்த ஒரு மாற்றம் இல்லை நல்லபடியா இருக்கிறோம்